ஹலோ ஆ சொல்லுப்பா அப்படியாப்பா சரி சரி என்னப்பா பிராப்ளம் அப்படிங்களா சரி சரி இது எத்தனை நாளாங்க இருக்குது இல்லை இப்போ தானா தற்செயலாகவா இல்லை அடிக்கடி இதுமாதிரி பிராப்ளம் வருங்களா அப்படியாப்பா சரி சரி எங்கேயாவது வெளியில் டிராவல் பண்ணிட்டுருக்கீங்களா சரிப்பா கார் வந்து என்ன மாடலு கம்பெனி என்ன கம்பெனி அப்படிங்களா வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது மூன்றை வருஷம் ஆகிடுச்சிங்களா அப்போ இது இதுக்கு முன்னாடி எத்தனை மு சர்வீஸ்க்கு விட்டிங்களா காரு

அப்படியாப்பா சரி சரி சரி அப்போ காரு கொண்டு வந்து விடுங்கள் பார்க்கலாம் எத்தனை நாளைக்குள்ளே உங்களுக்கு வேணும் காரு ஏன்னால் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்குதுப்பா ஆள் வேறு கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்காங்கள் அதுக்கு அதுக்கு தகுந்தமாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி தான் செய்துக் கொடுக்க முடியும் ஈவினிங்குள்ளேலாம் முடியாதுப்பா இல்லைப்பா கொஞ்சம் பையன் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் போட்டுருக்கான் ரெண்டு பசங்க வந்துகிட்டு இருந்தாங்கள் ஒருத்தன் தான் வரான் இன்னொருத்தன் வரதுல்லை லீவில் இருக்கான் அப்படி பார்க்கும் நாளைக்கு காலையிலேனா கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா நாளைக்கு ஈவினிங் வேணா ரெடி பண்ணிக் கொடுத்தட்றேன்ப்பா ஆமாப்பா நாளைக்கு ஈவினிங் கொஞ்சம் ரெடி பண்ணிக் கொடுத்துட்றேன் ஆ சரிப்பா சரிப்பா முடிந்தளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணிக் கொடுத்தட்றேன் சரி ஈவினிங் கொண்டு வந்து இங்கே காரை விட்டுருங்க இங்கே கார் டிரைவர் யாரும் இல்லை நீங்களே கொண்டு வந்து கொஞ்சம் விட்டுவிட்டு போயிட்டீங்கன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓ ஆ சரிப்பா சரி சரி சரி சரி ஓகே சிக்ஸ் ஓ கிளாக் அங்கேருந்து கொஞ்சம் காரை விட்டுருங்க நான் பார்க்குறேன் பார்த்துட்டு முடித்து கொடுத்துட்றேன்ப்பா கொஞ்சம் குயிக்காக முடித்து கொடுத்துட்றேன் ஆ சரிப்பா வச்சுட்றேன்